எங்கள் வீட்லலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருமண விழாவுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பந்தக்கால் நடுவாங்க பந்தக்கால்னால் ஒரு மூங்கிலை எடுத்து மஞ்சள் ஃபுல்லாக தடவி மா இல கட்டி அதை ஒரு குழியில் இறக்கி அதுக்கு சில தானியங்கள்லாம் போட்டு பால் ஊற்றி மூடி வச்சு அதை சாமி கும்புடுற மாதிரி கும்புடுவாங்க அடுத் த நாலாவது நாள் வந்து ஒரு பந்தல் போடுவாங்க பந்தல் போட்டு மா இல ஃபுல்லாக கட்டி த இது வாழை மரத்தை நட் வாழை மரம் ரெண்டு வாழை மரத்தை வச்சு அதில் வந்து அப்புறம் வந்து ஒரு தென்னை மரத்து இலைய வந்து தென்னை மரத்து ஓலையை வந்து செஞ்சு ஒரு இதுமாதிரி செஞ்சு தொங்க விட்ருவாங்க நல்வரன எல்லாமே இது பண்ணுவாங்க அடுத்து உ கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி நைட் ஒ எல்லா நைட் மா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு எட்டு பேர் போய் பொண்ணு வீட்டில் போய் பொண்ணை அழைப்பு பொண்ணை அழைத்திட்டு வருவாங்க அப்போ அங்கே போய் பொண்ணு பொண்ணுக்கு வந்து நலங்கு செய்வாங்க நலங்கு வைக்கிறதுனால் எல்லாருமே கூடி வந்து அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து பொட்டு எல்லாம் வச்சுவிட்டு சந்தனல்லாம் தடவி அதுக்கு பேர் தான் நலங்கு நைட்டுக்கு கூப்பிட்டு வந்தவொன்னேயே அதுக்கடுத்த நாள் வந்து எல்லாருமே காலையில் வந்து மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போய் கிறிஸ்துவர் முறைகளில் வந்து கோயிலில் போய் த இது பண்ணுவாங்க மோதிரம் மாற்றுவாங்க இந்து முறையில் வந்து இதில் தாலி கோ இந்து கோயிலில் போய் தாலி கட்டுவாங்க பொண்ணை அடுத்தது வந்து மண்டபத்துக்கு கூட்டிப் போய் மண்டபத்துக்கு கூட்டிகிட்டுப் போய் நாங்கள் எல்லாருமே ஒரு இது மேடையில் உட்கார வச்சு மொய்யெல்லாம் செய்வாங்க மொய்யெல்லாம் செஞ்சிட்டு சாயந்தரம் முடிஞ்சவொன்னே ச நைட் செய்ய வேண்டிய சடங்குங்கள்லாம் முடித்திட்டு அடுத்த ரெண்டு நாளில் சம்பந்தி அழைப்புன்னு ஒன்று வைப்பாங்க சம்பந்தி அழைப்புன்னால் பொண்ணு வீட்டிலேருந்து சரி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து சரி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண் பையனோட அப்பாவும் பொண்ணு வீட்டிலேருந்து பா பொண்ணோடய அப்பாவும் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து மாற்றி மாற்றி இனிப்பபெலாம் ஊட்டிவிட்டு சந்தனம்லாம் தடவி விட்டு இது பண்ணுவாங்க அடுத்தது நா கல்யாண முடிஞ்ச மூணாவது நாலாவது நாளிலேயே மாமன் விருந்துன்னு ஒன்று வைப்பாங்க மாமன் விருந்துன்னால் மாப்பிள்ளையோடய மாமா வந்து பொண்ணோடய மாமாங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு வந்து எல்லாமே செ சடங்குலாம் முடித்திட்டு வழி அனுப்பி வைக்கிறது தான் மாமன் விருந்துன்னு அதை சொல்வாங்க சாயந்தரம் எல்லாருமே சாப்பிட்டு முடித்ததுக்கப்பறம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்பறம் எல்லாருமே சாப்பிட்டு முடித்ததுக்கப்பறம்